தாவரங்கள்னு பார்க்கும்போது சல்லிவேர் கொண்ட தாவரம் ஆணிவேர்க்கொண்ட தாவரம் இரண்டு வகையாக பிரிக்கலாம் சல்லிவேர்க்கொண்ட தாவரங்கள் வந்து அதிகமான நீர் நிலையில இருந்தாலும் செத்துப் போயிடும் தண்ணி இல்லாத வறட்சியான இடத்தில் இருந்தாலும் செத்துப் போயிடும் அதுக்கு மிதமான தண்ணியும் மிதமான ஈரப்பதமும் மிதமான ஒளியும் கொண்ட தாவரங்கள் தான் உயிர் வாழும் இல்லையென்றால் அது செத்துப் போயிடும் அதே போல ஆணிவேர் கொண்ட பல்வேறு வகையான தாவரங்கள் வந்து கோடைக்காலமாக இருந்தாலும் அது உயிர் வாழும் குளிர்காலமாக இருந்தாலும் உயிர் வாழும் அப்போ ஆணிவேர் கொண்ட தாவரம் வந்து பூச்செடிகள் காய்கறிகள் இவைகளெல்லாம் குறிப்பிட்ட மிதமான நிலையில இருந்தால் தான் உயிர் வாழும் ஆணிவேர் கொண்ட தாவரங்கள் எந்த சூழலையும் அது உயிர் வாழும் என்பது எங்கள் கருத்து